சொல்லுங்க என்ன வேணும் ஆ ராஜேஸ்வரி ஹோட்டல் ஓனரு தானுங்மா என்ன வேணும் ஆ ஆ ஓ நீங்கள் செய்கிறிங்களா ரே நண்டு ஃப்ரை செய்கிறிங்களா நீங்கள் நாங்கள் தயாரிக்கிறது சொல்கிற ஆ சொல்கிறேன்மா ச பார்த்து கேட்டுக்கோங்க நண்டு நல்லா கழுவிட்டு மசாலு ம இஞ்சி பூண்டு லவங்கம் கொஞ்சம் ஒரு ஒரு வாசனைக்கு ஓ இந்த சிறு பெரு சீரகம் ஓமம் சோம்பு சோம்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி மசால் ம மசாலு செஞ்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் போட்டு நல்லா க வ கழுவி விட்டுட்டு அது நல்லா மா இது பேஸ்ட் பண்ணிடணும் அது மேலே நம்ம மீன் வறுவலுக்கு எப்படி பண்ணுறமோ அது மாதிரி பேஸ்ட் பண்ணிடணும் ஆ அது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு தவா வெச்சுட்டு அது மேலே வந்து அந்த நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டு அது போட்டு நல்லா கொஞ்சம் சின்ன கடாயில் மாதிரி வச்சு எண்ணெய் விட்டு அது மேலே அதில் போட்டு பொரிச்சிடணும் ஆ ஆ ந ஆமாம் மீன் ஃப்ரை மாதிரியே பண்ணிடணும் அது பண்ணிவிட்டு தண்ணி விட கூடாது அந்த மசாலுக்கு நல்லா கெட்டியாகவே அப்ளை அது மேலே பூசிடணும் பூசிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கணும் அப்புறமா ஆ நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் எண்ணெயில் போட்டு எடுக்கணும் அதை தவாயில் போடக்கூடாது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும் அப்புறமா ரசம் என்னென்னாக்கா மிளகு ரசம் மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் போட்டுவிட்டு புளி தக்காளி போடணும் புளி போட்டுவிட்டு அதை நல்லா கரைச்சிட்டு ம கொத்தமல்லி கருவேப்பில்ல எல்லா அதிலே போட்டுடணும் நம்ம தாளிக்கும்போது தாளிச்சுட்டு தாளிக்கும் போகும்போது கொஞ்சம் மிளகா அந்த வ மி பெப்பைரு பெப்பரெலாம் போட்டு வெச்சுக்கணும் மிளகு சீரகம் பூண்டு எல்லா ஒன்றா இடித்து வெச்சுக்கும் ம அதில் எண்ணெயிலே போட்டுடணும் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதில் போட்டு பண்ணிட்மோனால் மிளகு ரசம் ஒயிட் ரைஸு நல்லாயிருக்கும் ஆ சொல்லுங்க உங்களுக்கு அர்ஜண்ட் வேண்ணாலே ஆர்ட்ரு போடு சொல்லுங்க நாங்கள் பண்ணிவிட்டு பண்ணு வேண்ணுனால் பண்ணுறேன் நீங்களும் வீட்லேயே செய்யுங்க ஆ தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மா ஆ அது மாதிரி செய்யுங்க வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் ஓகே ஆ சரி தேங்க்ஸ்